ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க மொதல் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்துச்சி இப்போ ரெண்டு தடவை மூணு தடவை வருதுங்க ஆ சரிங்க சரி சரி ஓகேங்க சரி சரிங்க சரி ஓகேங்க ஆ சரி சரிங்க

இல்லைங்க இல்லைங்க இப்போ அதுதான் வெளிலிருந்து பசங்கள் வந்து உடைச்சிர்றாங்க ஆ வெளி பசங்கள் உடைச்சிர்றாங்க ஆ சரிங்க அதுதான் அதுதாங்க இப்போ அதுதான் வெளிலிருந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளிலிருந்து பசங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க அதுதாங்க பற்றாம இருக்குது புரியுது ஆ இனிமேல் கொஞ்சம் பார்த்து செலவழிக்கிற மாதிரி சொல்கிறேங்க பேசுகிறேங்க சரிங்க சரிங்க அதெலாம் அதெலாம் உடனே உடனே கால் பண்ணுவேங்க சரி சரிங்க சரிங்க சரிங்க இனிமேல் உடைஞ்சா நானே கால் பண்ணுறேன்னு சொல்கிறேங்க கால் பண்ண சொல்கிறேங்க ம் சரி சரிங்க நல்லா அதெலாம் சொல்லிவிட்டேங்க இனிமேல் சிக்கனமாக யூஸ் பண்ணுவாங்க அதெலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை நீங்களும் அதே மாதிரி தகுந்த மாதிரி இதே மாதிரி இனிமேல் ரெகுலராக டூ டைம்ஸ் விட்டிங்லனால் ஒரு பிரச்சினையும் இல்லை டெய்லியும் இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை எப்பயுமே ரெகுலராக விட்டுருங்க தண்ணி ம் நாம் கொஞ்சம் ஆ சரி சரிங்க சரி ஓகேங்க அதெலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை பார்த்துக்கலாங்க பண்ணிக்கலாம் ஆ இனிமேல் நானும் சொல்கிறேங்க ஏதாச்சும் ஒரு தகவல் வேணுன்னால் நானும் உங்களை கூப்பிட்றேன் நீங்களும் கூப்பிடுங்க அதுவும் இல்லாமல் பேசிக்கலாங்க இனிமேல் உடைஞ்சாலும் நான் சொல்கிறேங்க ஆ சரிங்க அதெலாம் அதெலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை சொல்லிவிட்றேங்க நான் ம் சரி சரிங்க அதெலாம் சரி சொல்கிறேங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு திரும்பியும் உடைஞ்சிச்சுனா நானே உங்களுக்கு சொல்கிறேங்க என்னெனு ஆ சரிங்க அதுதாங்க பார்த்துட்டு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெகுலராக விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க ம் சரி சரிங்க சரி ஓகேங்க ஆ சரி சரி ஓகேங்க சரிங்க ம் சரி வச்சிடுறேன் ம்